வீடு கார் கல்வி வணிகம் விவசாயம் தனிநபர் போன்றவற்றிற்காக கடனெல்லாம் வாங்கிறப்ப என்னோடய ஆரம்பநிலை எப்படி இருந்ததுன்னா எங்கள் வீட்டில் வந்துட்டு வீடு கட்டுகிறதுக்காகவும் கல்விக்காகவும் விவசாயம் பண்ணுறதுக்கும் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு கடன் வாங்கி இருக்கோம் இதோடய ஸ்டாடிங் சுச்சுவேஷன் எப்படி அப்படின்னா எங்கள் அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதெலாம் வாங்கினாங்க வாங்கிறது கஷ்டப்பட்டு வாங்கிவிடணும் கஸ்னா திருப்பி அதை கட்டணுங்குறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் எங்கள் அப்பா என்னோடய படிப்பு செலவுக்காக கடன் வாங்கி இருந்திருக்காரு கடன் வாங்கி கட்ட முடியாத சூழ்நிலை இருந்திருக்கு அப்புறம் ஓரளவு மேனேஜ் பண்ணி கட்டுகிற நிலம ஒரு நல்லா படித்து முடித்து நல்ல ஒரு வேலைக்கு போகிறது மூலயமா வீடு கட்டுறதுக்கு கொஞ்சம் பணம் வாங்கியிருந்தோம் அந்த மூலயமா ஸ்டாடிங் ஸ்டேஜ் தான் வந்துட்டு ஏதோ வாங்கினோம் கட்டிவிட்டோன்டு கட்டினதுக்கு அப்புறம் தான் அதோடய ஃபீலிங்ஸெல்லாம் தெரியுது ஆரம் ஆரம்பத்தில் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு ஏதோ ஓரளவுக்கு கட்ட முடிஞ்சுட்டு இருந்துச்சு பட் வந்துட்டு இதை கட்டி முடித்ததுக்கு அப்புறம் அதுக்கான செலவுகளில் வீட்டில் வந்து செலவு எல்லாம் ஆகிறதுக்கு தகுந்த மாதிரி அதை கட்டுறது ரொம்பவே கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் லைஃப்பில் அதிலே கடன் வாங்கிவிட்டாலே அது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான் அதை எப்படி கட்டணும் கட்ட போகிறோன்ற ஒரு பயமே அதிகமாக இருக்கும்